நான் என்ன சிறப்பான திறமை என்ன வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா தையல் தையல் வந்து முன்னாடி எப்படின்னா வந்து தையல் கடைக்கு போகிறது யார்டையாவது சுடிதார் தைக்கணும் இல்லை ஒரு புடவை ஓரம் அடிக்கணும் ஏதா எந்த ஒரு டிரஸ் அப்படினாலுமே வந்து இங்கே இருந்து அடுத்த தெருவுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு தச்சு கொடுங்க அப்படினு சொல்லி கேட்கணும் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவங்களுக்கும் வேலை இருக்கும் அவங்க வேலையை ஒதுக்கி வச்சிட்டு நமக்காக தச்சு கொடுக்கணும் நம்மளமாதிரி நிறைய பேர் அங்கே வந்து துணி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் சரி இப்போதான் இந்த யூடியூப்ல போய்ட்டு பார்த்தாலே எப்படிலாம் டிரஸ் தைக்கணும் எப்படிலாம் ஜாக்கெட் தைக்கணும்னு தெரியுது நம்ம ஏன் போய்ட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் நானே வந்து ஒரு அதாவது புது மிஷின் இல்லாமல் பழைய மிஷின்ல வந்து பழைய விலைக்கு ஒரு மெஷின் ஒன்று வாங்கி அத ரிப்பர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிட்டு எப்படி அந்த துணியை கட் பண்ணணும் கூட தெரியாது கத்திரிக்கோல் நூல் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் வச்சிட்டு செல்லை பார்த்து தான் நான் கற்றுக்கவே ஆரம்பிச்சேன் நார்மலாக வந்து கல்யாண டையத்தில் எல்லாருமே வந்து இந்த ஆரி ஒர்க் அப்படி இப்படிலாம் சொல்லி சுடிதார் இந்த ஜாக்கெட் ச்சீ ஜாக்கெட்லாம் தைக்கணும் அப்படினுலாம் சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் சரி நம்மளே தச்சு கொடுத்துருவோமே அப்படினு சொல்லிட்டு ஜாக்கெட் எப்படி கட் பண்ணும் எப்படிலாம் மணியை வாங்கிட்டு வந்து கோர்த்து தைக்கணும் அப்படினு எல்லாமே நான் வந்து செல்லை பார்த்து தான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன் அதுக்கு வந்து காரணம் வந்து டியூ போடும் போது கலைவண்ணம் பெண்கள் அப்படினுலாம் போட்டு நிறைய வந்து போடுவாங்க அதில் பார்த்தா எப்படி எப்படிலாம் முடியெல்லாம் கட் பண்ணணும் எப்படி எப்படியெல்லாம் பார்லர் வைக்குறாங்க அப்படிலாம் பார்க்கும் போது அதை ஜாக்கெட்லாம் எப்படி தைக்கிறாங்கனு தெரிய வந்துச்சு அது ஈஸியாகவும் இருந்துது அது எனக்கு கத்துக்கிறத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதுசு புதுசாக எப்படிலாம் வந்து ஜாக்கெட் சுற்றி தைக்கணும் அப்படினு சொல்லிட்டு அங்காடியில கொடுக்குற இந்த வேட்டி அதை வச்சு தான் நான் வந்து ஜாக்கெட்டே தைக்க கற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில் கட் பண்ணும் போது தப்பு தப்பாக தான் வந்துச்சு ஒரு கை சின்னதாக வைப்போம் ஒரு கை பெருசாக வைப்பேன் அளவு தெரியாமல் தைக்கிறது இப்படிலாம் வந்து நான் சின்ன சின்ன தப்புலாம் நிறையவே பண்ணியிருக்கேன் அப்பறம் பண்ணுற பண்ண பண்ண தான் எனக்கு ஒரு இந்தமாதிரி தான் தைக்கணும் இந்தமாதிரி தான் கட் பண்ணும் அப்படினே எனக்கு தெரிய வந்துச்சு மிஷின்ன எப்படி ஃபஸ்ட் ஓட விடணும் அடிக்கும் போதெல்லாம் ஸ்டார்டிங்ல கால்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த மிஷின் வாங்கிட்டு வந்து கரண்ட்ல வந்து செட் பண்ணி வைக்கிறது மோட்டார் வாங்கி வச்சி அது சுவிட்ச்சை போட்ட உடனே ஆன் பண்ண வேகத்துக்கு மிஷின் ஓடுறது இந்தமாதிரில்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்ல வந்து எந்த ஒரு யாருமே வந்து என்கிட்ட வந்து துணியே கொடுக்க மாட்டாங்க எப்படி தைப்பேன் என்னனே தெரியாது திடீர்னு வந்து புதுசாக ஒருத்தவங்க தையல் வச்சிருக்குறாங்க அப்படினா போய் கொடுத்து துணியை வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படினுங்குற அவங்களுக்கு பயம் நம்ம வந்து வாங்கும் போது அய்யோ ஃபஸ்ட் டைம் வாங்குறோமே நம்ம நல்லா தைப்போமா நம்ம த நம்ம நல்லா தைச்சிட்டா அடுத்த தடவை வந்து நம்மள்ட கொடுப்பாங்க ஒருவேளை நம்ம நல்லா தைக்கல அப்படினா அதை நாலு பேர்கிட்ட போய்ட்டு சொல்லி அந்த பிள்ள நல்லா தைக்கலங்குறது ஒரு கெட்ட பேராக ஆயிடுமோ அப்படிங்குற ஒரு பயம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதுக்காகவே என்ன பண்ணிட்டேன் எங்க வீட்டில இருக்கிற துணியவே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற துணியவே வேஸ்ட்டாக போகிற துணி இருந்தால் கொடுங்க நான் தைச்சி தாறேன் நல்லா இருந்ததுனா சொல்லுங்க அப்படினு சொல்லி சொல்லி தான் வந்து தையலே கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கத்துக்கிறப்ப நான் நல்லா தைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் போய் அங்கங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பிள்ள நல்லா தைக்குது அவங்கள்ட கொடுத்து பாரு அப்படினுலாம் சொல்லி நான் இப்போ பக்கத்து வீட்டில உள்ளவங்க வாங்கினா ஒன்றுமே தெரியாது தைக்க நான் நல்லா தைக்கல அப்படினாலுமே கூட அவங்க ஒன்றும் சொல்லப்போறாங்க இல்லை வெளியூர்ல இருந்து வந்துலாம் கொடுக்குறாங்க வெளி கிராமத்தில் இருந்து வந்து கொடுக்குறாங்கனா அவங்களுக்கு அது கெட்ட பேராக ஆகிடும் அப்படிங்குறதுக்காகவே நான் வந்து பொறுமையாக நிதானமாக தைக்க ஆரம்பித்தேன் அவங்க நல்லா இருக்குதுனு சொல்லணும் அப்படிங்குறதுக்காகவே நைட் பகலுமா உட்காந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு ஜாக்கெட்லாம் வாங்கி நல்லாவே நான் தைக்க ஆரம்பித்தேன் என்னுடைய வேலை போக மிச்சம் இருக்கிற நேரத்திலலாம் நான் வந்து தைக்கவே ஆரம்பித்தேன் அப்படி தைக்கிறப்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு அவங்கள்ட இருந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு இருநூத்தம்பது ரூபா அது வாங்குறது தான் என்னுடைய முதல் மாச சம்பளம் அப்படினு எடுத்துக்கலாம் அது வாங்கும் போது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தைரியமும் வர ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் தைச்சிறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுமே வர ஆரம்பிச்சிச்சு அப்படி தான் நான் வந்து என்ன நான் வளர்த்துக்கிட்டேன்